டிஜிட்டல் ஆர்ட் வந்து நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணமாட்டேன் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஸ்கூல்லலாம் கம்ப்யூட்டர்ல வரைகிறதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் சொல்லுவாங்கள் அதை மாதிரி மொபைல்லே நிறைய ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து வரைகிறது பா பேப்பர்ல வரைகிறதொட்டியும் மொபைல்ல வந்து ஒரு நம்ம ஸ்டிக் யூஸ் பண்ணி வரையலாம் அப்படின்ருக்கு எனக்கு அதை விட்டயுமே இந்த பேப்பர்ல வரைகிறது தான் ரொம்ப பிடிக்கும் இதுக்கும் அதுக்கும் இடையில் என்ன விஷ் வித்தியாசம்னால் இது வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி வரையும்போது வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட் இருக்கும் நமக்கு வரைகிறதுல எனக்கு வந்து அப்படி தான் பென்சில் யூஸ் பண்ணி வரையும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் வரைகிறதுக்கு நான் வந்து இந்த டிஜிட்டல் முறையை ரொம்ப ஃபாலோ பண்ணமாட்டேன் சாதாரணமாகபேப்பர்ல வரையிறது ஒரு நோட்ல வரைகிறது இல்லை மொபைல்லயுமே ஃபோ ஃபோட்டோஸ் பார்த்து வரைகிறத தான் யூஸ் பண்ணுவேனே தவிர டிஜிட்டல் முறையில் வரைகிறதுக்கு நான் யூஸ் பண்ணமாட்டேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்காதுதான் நான் ஓவியங்களை வந்து பாரம்பரியமாக நம்ம எப்படி வரையணுமோ அதை மாதிரி வரைஞ்சா தான் அந்த ட்ராயிங்க்கும் வந்து ஒரு அழகு இருக்கும் எனக்கு பேப்பர்ல வரைகிறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயமே ஏ ஃபோர் பேப்பர்ல ஒரு ட்ராயிங் வரைஞ்சா அது வந்து ரொம்ப நீட்டாக அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டிஜிட்டல் முறையில் வரைகிறது ரொம்ப ஒன்றும் அந்த அளவுக்கு இது அளவுக்கு கொடுக்குற அழகு அது கொடுக்குமா எனக்கு தெரியலை எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் முறையில் வரைகிறத பற்றி உள்ள ஆர்வமும் ரொம்ப இல்லை இப்போது நான் வந்து பேப்பர் ஏதாவுது நோட்டு இதில் தான் வரையுவேன் அதிலையும் வந்து ஏதாவது பார்த்து வரையிறதுனால் தான் ரொம்ப கஷ்டம் மற்றபடி ஈஸியானால் அப்புறம் ஏதாவது யோசிச்சு வரையிறதுனால் நானாவே வரைஞ்சிருவேன்